பாரம்பரிய உணவுன்னா கெவுரு தோசை கெவுரு மாவு போட்டு நல்லா தோசை ஊத்தி சட்னி வச்சி அது வயசானவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ஃபுலாக இருக்கும் ஹெல்த் கொஞ்சம் ஹெல்ஃபுலாக இருக்கும் அதனால வந்து பாரம்பரிய உணவு வந்து செஞ்சி கொடுக்குறது அப்புறம் கஞ்சி கேழ்வரகு இது மாதிரி நிறையாப் பாரம்பரிய சாப்பாடுலாம் சமைச்சிருக்கேன் நிறையா சொல்லாம் இதை மாதிரி சமைச்சிக் கொடுத்துருக்கன் சாப்புட்டுருக்காங்க அப்படின்ந்தான் நெட சொல்லாம்